ரன்னிங் அப்படின்றது நம்ம லைஃப்ல நம்ம டெய்லியுமே இதை செய்யக்கூடிய ஒரு ரொட்டீனான எக்ஸர்சைஸ் தான் நம்ம எக்ஸர்சைஸ்னால் ஜிம்முக்கு போய்ட்டு இல்லை வீட்டிலையே நம்ம டம்பிள்ஸ் அடிக்கணும் இல்லை நிறைய வெயிட் தூக்கணும் இல்லை பாடி வெயிட் நிறைய தூக்கணும் அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தேவயில்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸிக்காக நம்ம பாடிக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் இல்லை வார்ம்அப் பண்ணணும் அப்படின்னா ரன்னிங்கே வந்து பெஸ்ட்டு தான் ரன்னிங் பண்ணுறதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தேவயில்லாத கொல கொலஸ்ட்ரால்டுலாம் கம்மியாகும் அப்புறம் நம்ம ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே நார்மலாக இருக்கும் அப்புறம் பிபி ஷுகர் இவங்கள்லாம் இருக்கிறவங்க வந்து நம்ம ரன்னிங் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகப் அதிகமான ஸ்வெட்டிங் வரும் அது ஸ்வெட்டிங் வந்தாலே வந்து நமக்கு பிபியும் கம்மியாகும் அந்த ஸ்வெட்டிங்லே வந்து நிறைய இன்சுலின்னும் வந்து க்ரியேட் ஆகும் பாடி ஹீட் ஆகுறதுனால அதனால் ரன்னிங் வந்து எல்லாருமே பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் ரன்னிங் வந்து இது பண்ணிட்டு நம்ம